செடியை பற்றி வளர்க்குறது எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து மணி ப்ளாண்டு பன்னீர் ரோஸு நாட்டு ரோஸு ஊட்டி ரோஸு எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது கனாகம்பரம் செடி க செவ்வந்திபூ கன்று எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது நான் என்ன எனக்கு செடி மேலே வந்து ஒரு பைத்தியம் எப்படின்னா அது செடி வந்து நான் பூ பறித்து தலையில் வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் ஆனால் எனக்கு தோட்டம் மாதிரி இருக்கிறது எனக்கு அந்த செடிக் கிட்டே பேசுகிறது எப்பவும் தண்ணி ஊற்றப் போனோம்னால் நீ நல்லா பூத்து குலுங்கணும் நீ நல்ல சிரிக்கணும் என்ன நான் சொல்கிறது கேட்பீயா அப்படின்னு சொல்லிகிட்டு செடிக்கிட்டேயே நானே பேசுவேன் தன்னால் பேசுவேன் அதுகளுக்கு ச தண்ணீர் காலையிலும் சாயங்கலாமும் தண்ணி ஊற்றுவேன் எங்கள் வீட்டில் முட்டை ஓடு வெங்காய தோலி ஆட்டாம் புழுக்க அப்புறம் அந்த டீ தூள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அந்த செடிகளுக்கு தான் வைப்பேன் வச்சு நல்லா உரம் அதெல்லாம் ஒரு உரம் அது மீன் தண்ணி கறி அலசுகிற தண்ணி இதெல்லாம் ஊற்றி ஊற்றிட்டு இந்த செடியெல்லாம் பராமரிச்சுட்ருப்பேன் அதே மாதிரி மணி ப்ளாண்ட் இருக்குது அது இயற்கைக்கு நமக்கு நல்லது ரொம்ப நல்லது அதனால் மணி ப்ளாண்ட் வளர்க்றேன் அந்த மணி ப்ளாண்ட் வளர்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன் நீ மணி ப்ளாண்ட்டு வந்து நல்லா வளரணும் நீ வந்து எங்களுக்கு வந்து இது பணம் வளர்க்குற செடி அதனால் எங்கள் கஷ்டத்த நீ தான் போக்கணும் அப்படின்ட்டு நான் மணி ப்ளாண்ட்டுகிட்டையும் பேசுவேன் அந்த மணி ப்ளாண்ட்டும் நல்லா அழகா வளரும் இப்போ பன்னீர் ரோஸு இருக்குது பன்னீர் ரோஸு வந்து நமக்கு தேவை ஏன்னால் நான் அந்த பன்னீர் ரோஸை எடுத்து பறித்து பூவை காயப்போட்டு அதை பன்னீர் ரோஸ் வாட்ரு தயார் பண்ணிடுறோம் அது ரோஸ் வாட்ரு தயார் பண்ணால் மூஞ்சுக்கு தேய்கிறதுக்கு நம்ம இயற்கையாகவே கடையில் போய் நம்ம ரோஸ் வாட்ரு வாங்க வேண்டாம் அதனால நாங்கள் அதை பறித்து நாங்களே அதை ரோஸ் வாட்டராக ஆக்கிடுவோம் அது நமக்கு எவ்வளவோ யூஸ் ஆகும் அதே மாதிரி பச்சையாகவே அந்த பூவை பறித்து ரெண்டு பூவும் வாயில் போட்டு சுவச்சி தின்றுக்கிருவேன் அதுவும் ரொம்ப ரெட்டு நல்லா இருக்கும் அது நம்ம குடலுக்கு நம்ம உடலுக்கு எதுக்குமே அது நல்ல ஆரோக்கியம் அந்த பன்னீர் ரோஸு நாட்டு ரோஸும் அப்படி தான் அதே மாதிரி பூவில் பூ பூத்துச்சா பறிப்பேன் ரெண்டு சின்ன பிள்ளைகளு நின்றா அதுகளுக்கு கையில் கொடுப்பேன் கோயிலுக்கு உண்டு டெய்லி கோயிலுக்கு பூ வச்சுருவேன் நான் வைக்கணும்னு ஆசைப்படமாட்டேன் ஆனால் எனக்கு பூ வந்து ஒரு நாள் பூக்கலைன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிரும் ஏன் இன்னைக்கு நீ பூக்களை நான் நாளைக்கு பூத்துரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுகிட்டையே பேசிவிட்டு வருவேன் பூ செடியில் வளர்க்குறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது அந்த இயற்கை நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் அந்த செடியிலே நமக்கு ஒரு தோட்டத்தை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோவோ கஷ்டம் வந்தாலும் அந்த செடிகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் மனது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் என்ன அழகா இருக்க இந்த செடியை பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்குது இந்த ரோஸு எவ்வளோ கலராக இருக்குது ச்சே இப்படி ஒரு ரோஸ் இருக்கே என்ன கடவுள் படைச்ச படைப்பை பார் ரோஸ் பூவை பார்க்கும் போதே ஒரு அழகா இருக்குது அது மாரி அதே மாதிரி தக்காளி தக்காளி செடி வச்சுருக்கேன் தக்காளி நமக்கு டெய்லி ஒரு கொழம்புக்கு ஆகும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த தாக்களியெல்லாம் அந் தக்காளி செடியும் வச்சுருக்கேன் தக்காளி வந்து காயாக காய்க்கும் போது பரு பழுத்ததுக்கு அப்புறம் தான் காய் பறிப்பேன் பறித்தாவே அது நமக்கு கொழம்புக்கும் எல்லாத்துக்கும் ஆகும் மிளகா செடி நிற்கி மிளகாவும் க ரெண்டு நாள் பறிக்கவிட்டாலும் ஒரு சில நேரம் அதை பறிக்க மாட்டேன் போட்டுருவேன் வத்தலா வந்துதுன்னால் அது வீட்டுக்கு வற்றலா ஆகிரும் அதனால் வற்றலுக்கு அதை வச்சுக்கிருவேன் கருவேப்புல்ல கன்று நிற்கி நமக்கு அவசரத்துக்கு ஒரு கடையில் போய் கருவேப்புல்ல வாங்கணும் வாங்கவேண்டாம் ரெண்டுக்கு உருவிவிட்டு வந்து தாளிச்சிக்கிடலாம் கொழம்புக்கு தேவை கருவேப்புல்ல வேணும் அப்படின்னுட்டு பிடிங்கிட்டு வந்து அதை கொண்டாந்து அதை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிடலாம் அதெல்லாம் நமக்கு இருப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மருதாணி செடி நிற்கி இயற்கையிலேயே நம்ம வந்து க் குவானே அந்த சீனியில் தயார் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ட்டு கையில் வைக்கிறாங்க கண்டது கழியதெல்லாம் அது எதுக்கு இயற்கையாக உள்ளதே தேவை நமக்கு என்னென்னால் மருதாணி செடி நிற்கி மருதாணியை பறிப்பேன் நல்லா அரைச்சி கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி அதை நம்ம கையில் வைச்சா குளிர்ச்சி நம்ம உடலுக்கு நல்லது சூட்டை அமர்த்தும் தலைக்கு தேய்க்கலாம் மருதாணி எவ்வளோ ரொம்ப நல்லதோ அதுக்கு தக்கின மருதாணி செடியும் வளர்க்றேன் இந்த மருதாணியை பறிப்பேன் தோட்டம் தான் எனக்கு வீட்டில் வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன் மாடி தோட்டம் மாதிரி அது கீழே இடம் கிடையாது மண்ணெல்லாம் கிடயாது எல்லாமே தொட்டியில் குடத்துல பானையில் இந்த மாதிரி உடஞ்ச உடஞ்ச பா பா ஓட்டையான பானை இந்த மாதிரி சட்டிகளில் தான் செடியை பூரா வச்சுருக்கேன் அது இருக்குது இருந்துன்னால் அது மருதாணி செடியை பறிச்சுக்கிட்றது செம்பருத்தி இருக்குது செம்பருத்தி நமக்கு தேவை தான் ஏன்னால் இந்த செம்பருத்தி பூவை பறித்து அதை நம்ம காய போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றலாம் அதுமாரி க கற்றால செடி நிற்கி சோற்று கற்றால அந்த கற்றாலைய வந்து வாரத்துக்கு ஒருக்கா ஒரு கற்றாலைய பிற பறித்து அந்த ஜெல்லியை மட்டும் எடுத்து என் மகளை என் மகளுக்கு தலைக்கு தேய்க்கிறக்கு கொஞ்சம் வெங்காயம் வெந்தயம் இதெல்லாம் நனைய போட்டு அரைச்சி அதை வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு தேய்க்கிறது அது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி எதுனால் நமக்கு வந்து பாரம்பரியம் உள்ளது இது வந்து நமக்கு வந்து இயற்கையான உள்ளது என் ஆசி இந்த இந்த ஆசிட்டு அந்த இதுமாரி இந்த மாதிரிலாம் கலப்படம் பண்ணி எதுவுமே கிடையாது நம்ம கடையில் வாங்குகிறது பூரா ஏன் ஏகப்பட்டது கலப்படம் இது நம்மளாக தயார் பண்ணுறது சின்ன வெங்காயத்தை எடுத்தோமா கொஞ்சம் வெங் வெந்தயத்தை எடுக்கமா நம்ம வீட்டில் கிடக்கு செம்பருத்தி நம்ம வீட்டில் மருதாணி கிடக்கு அதை பறி பறித்து அது கூட சேர்த்து அரை அரைச்சி தலையில் தேய் என்ன நம்ம தேய்ச்சிக்கிட்லாம் ஏன்னால் அது நம்ம இயற்கையாக உள்ளது நமக்கு வந்து செயற்கை கிடையாது நம்ம இயற்கை எல்லாமே இயற்கைலேயே சேர்ந் தயார் பண்ணுறோம் இது நமக்கு ரொம்ப நல்லது அது நம்ம பா நீங்கள் உங்கள் வீட்டு உள்ள செடி வளர்ங்க வளர்த்து அந்த செடிக்கு வந்து முக்கியதுவம் கொடுங்க செடியை எப்படி பராமரிக்கணும் இந்த செடி நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் இந்த செடியை வச்சு நமக்கு எவ்வளோ பயன் இருக்குது இந்த செடி நமக்கு உய உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தருது அந்த செடி ஒரு நாள் பூக்காட்டால் எனக்கு வயிற்றெரிச்சல்லாயிரும் ஐயய்யோ என்ன இன்றைக்கு பூக்கலை நீ அப்படின்னு நான் அதுகிட்டையே பேசுவேன் நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறேனோ பேசுலேயோ செடிகிட்ட அப்படி பேசுவேன் தண்ணி ஊற்றுவேன் காலையில் என் மகள் கீழே நின்றுட்டு கேட்பா யார்கிட்டமா பேசுகிறேன்பா நான் செடிகிட்ட பேசுகிறேன் பிள்ளை அப்படிம்பேன் செடிகிட்ட பேசுகிறியா ஆமாம் அதுங்களுக்கு உயிர் பிள்ள அதுதான் செடி உனக்கு செடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுதுனு அவளை நான் ஏச தான் செய்வேன் மஞ்சள் கெழங்கு மஞ்சள் இருக்குது நான் வந்து பொங்கல் அன்றைக்கு மஞ்சளை கொ குலை வாங்குவோம் மஞ்சள் குலை வாங்கி வீட்டில் வைக்கும் போது அந்த மஞ்சள் துண்டை எடுத்து அந்த தொட்டிக்குள்ளே பூத்துடுவேன் அது ம அடுத்த மறுவருஷம் பொங்கலுக்கு அது இப்போ காய்ச்சிரும் அந்த பொங்கல் மஞ்சள் குலை நல்ல இருக்கும் அதேமாதிரி துளசிக் கன்று நிற்கி மருந்துக்கு தேவை துளசி அந்த மருந்துக்கு அப்பப்போது ரெண்டு வெள்ளி செவ்வாய்க்கு ரெண்டு துளசி பறித்து வாயில் போட்டு சுவச்சிக்கிருவேன் மருந்துக்கும் யூஸ் ஆகிரும் அதுமாதிரி நீங்கள் வீட்டில் வளர்ங்க வீட்டில் வளர்க்குற செடி வீட்டுக்கு ரொம் நாட்டுக்கும் தேவை நம்ம வீட்டுக்கும் தேவை நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் வந்து பயன்படுத்துங்க